அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி புதுசாக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் செட்டு வாங்குனேன் அதனால் நிறையா பெனிஃபிட் பலன் வந்து எனக்கு இருக்குது இப்போ வீட்டில் எதா எதாவது சின்ன சின்ன ஃபேன்லேயோ அல்லது டிவிலேயோ மிக்சிலேயோ ஏதாவது ஒரு கதவுலையோ எதாவது ஒரு இதில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்துச்சின்னாலும் அதை வந்து அதுக்குண்டான மெக்கானிக்கை கூப்பிடாம என்னால் எனக்கு தெரிஞ்சளவுக்கு கொஞ்சம் அதை வச்சிட்டு அதை க அந்த இதை செட்டை வந்து கரெக்ட் பண்ணுறக்குண்டான ஒரு இதனால பலனாக இருக்குது அது இருக்கறனால் நிறையா உதவியாக இருக்குது எனக்கு அந்த செட்டு இருக்கறனால் அது மட்டுமில்லாமல் எங்கேயாவுது வெளியே வேலைக்கு போகும் போகிறோம் அப்படின் சொல்லி சொன்னோம்னா டூ வீலரில் தான் சின்ன பொருள்களாக இருக்கிறனால நம்ம ஒரு கவரில் போட்டு அதை சேஃப்டியாக வச்சிருக்கோம் அப்படி இருக்கறனால் வா போகிற வழியில் ஏதாவது இடையில ஒரு அனாமுத்தான ஒரு காடுகள் இந்த மாதிரி இருக்கிற பகுதியில் வண்டி ஏதாவது ரிப்பேர் ஆகிருச்சா பஞ்சர் ஆகிருச்சா ஏதாவது சின்ன சின்ன ஃபால்ட்டுகள் ஆகி நிற்கிதோ அந்த மாதிரி ஒரு சூல்நிலையில அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் செட்டு இருக்கறனால் மெக்கானிக் மெக்கானிஸம் அந்த தொழிலும் கொஞ்சம் எதோ அரக்குறையா தெரிஞ்சிருக்கறனால் இன்னொருத்தர் கையை எதிர் பார்க்காம நானே வந்து அதை வச்சிட்டு வண்டியை ரெடி பண்ணி எடுத்துட்டு வர முடியுது நிறையா ஹெல்ப்பாக இருக்குது எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லையும் வந்து அந்த செட்டு இருக்கறனால் ரொம்போவும் உதவியாக இருக்குது